ஹலோ கருணாஸ் ஹோட்டலுங்களா சார் நான் சாப்பாடு புக் பண்ணும் இன்னக்கு என்ன சார் ஸ்பெஷல் இன்னக்கு அங்கே சிக்கன் பிரியாணி இருக்குமா அதான் சார் எனக்கு வந்து ஒரு ஸ்பைசி சிக்கன் பிரியாணி ஒரு தந்தூரி சிக்கன் வேணும் இப்போ இருக்குதுங்களா இல்லை வெயிட் பண்ணணுமா சரிங்க சார் அப்போ நான் அட்ரஸ் தரேன் சார் நோட் பண்ணிக்கிறிங்களா ஒரு ஸ்பைசி சிக்கன் பிரியாணி ஒரு தந்தூரி சிக்கன் ரெண்டு ரெண்டு மிராண்டா பாட்லு ஆ டின் டின்னில் கொடுத்துருங்க சார் ரெண்டு மிராண்டா பாட்லு ஆ ரெண்டு நாண் பட்ரு பட்டர் நாண் அதுக்கு சன்னா மசாலா கொடுத்துருங்க ஆ பன்னீர்லே கொடுத்துருங்க சார் அவ்வளோ தான் சார் இப்போ எவ்வளோ சார் அமௌண்ட்டு வருது டோட்டலாக ஓகே சார் ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்குதுங்களா சார் ஆ அப்படிங்களா சார் நான் உங்கள் கடையில் தான் ரெகுலராகவே டின்னர் ஆட்ரு பண்ணுவேன் ஸோ அதனால் ஏதாது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க சார் சரிங்க சார் ஓகே சார் நான் அட்ரஸ்ஸு சொல்கிறேன் சார் நோட் பண்ணிக்கோங்க சார் ராமலிங்கம் நம்பர் ஃபாட்டி எய்ட் காமராஜர் நகர்

ஓகே சார் சரிங்க சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார்